அந்த காலத்தில் போக்குவரத்தே இல்லாமல் நிறைய பேர் அவதிப்பட்டாங்க ஆனால் இந்த காலத்தை பொருளாதாரம் வளர்ச்சியடைய வளர்ச்சியடைய போக்குவரத்தும் இப்போ வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை போக்குவரத்துக்கு ட்ரெயினு ஃபிளைட்டு பஸ்ஸு பஸ்ஸை பொறுத்தவரைக்கும் டிக்கெட் பெண்களுக்கு இப்போ இலவசமாக பஸ் விட்டுருக்காங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் டிக்கெட் ஃப்ரீ எந்த மூலைக்கு போனாலுமே தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் எந்த மூலைக்கு போனாலும் பஸ்ஸு பெண்களுக்கு ஃப்ரீ பாய்ஸு ஜென்ட்ஸுக்கு போகிறதுன்னா டிக்கெட்டு அதுவும் டிக்கெட்டும் கம்மியாக தான் இருக்குது ஒன்று ட்ரெயின்லையும் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க ஃபிளைட்டை பொறுத்தவரைக்கும் நான் ஃபிளைட்டில் இன்னிவரைக்கும் போனது இல்லை அதனால ஃபிளைட்டை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ட்ரெயினில் நார்மலாக சென்னைக்கு போகணுன்னா இங்கேருந்து சென்னைக்கு போகணுன்னா ஒரு நூற்றம்பதுரூவாக்குள்ள நூற்றி இருபது ரூபா தான் செலவாகும் பஸ்ஸில் அதே பஸ்ஸில் போனால் இரநூத்தம்பது ரூபா அந்தளவுக்கு இப்போ சிஸ்டம்லாம் மாறிகிட்டு வந்துட்டு இப்போது அதுக்கு காரணம் பொருளாதாரம்தான் பொருளாதாரம் வளர்ச்சியடைய எல்லாமே மாறிவிடுது மக்களும் அதுக்கு தகுந்தாப்புல மாறிவிடுறாங்க இங்கே டிக்கெட்லாம் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் மலிவாகதான் தெரியுது என் நான் என்னை பொறுத்தவரைக்கும் மற்றவங்களுக்கு எப்படி தெரியுதுனு தெரியல என்னை பொறுத்தவரைக்கும் நான் பயணம் செஞ்சது வரையும் மலிவாகதான் தெரியுது டிக்கெட்லாம்